எங்கள் வீட்டில் வந்து தோட்டத்துல எல்லாம் எங்கள்கிட்ட இல்லைங்க தோட்டம்லாம் இல்லை எனக்கு மாடி தோட்டம்தான் மாடி தோட்டத்தில் நான் வந்து பயிரிடுவேன் மாடித்தோட்டம்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் மாடியில எல்லாமே வச்சு பயிர் பண்ணிடுவேன் வெண்டிக்காய் கொத்தரங்காய் வெண்டிக்காய் கொத்தரங்காய் கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே வச்சு நான் பயிர் பண்ணுனேன் மாடி தோட்டத்தில் வந்து கீழ மண்ணு போட்டு அது மேலே உரம் போட்டு மாட்டு சாணங்கள் எல்லாம் போட்டு அதை வச்சு உற்பத்தி பண்ணிடுவேன் அது உற்பத்தி பண்ணுறனால நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை நாமளே வந்துவிட்டு எடுத்துக்கலாம் இங்கே கடையில் வாங்கி கடையில வாங்கி சமைக்கணுன்னு வந்து தேவை இல்லை நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து நாமளே போட்டு பண்ணுனா நமக்கும் செலவு இல்லாமல் போயிடும் நம்மளுக்கும் இயற்கையாகவே பரிச்சு திங்கிறனால கொஞ்சம் வியாதி இல்லாமல் இருக்கும் அது சில இடத்துல வந்து இப்போ மார்க்கெட்டில் விற்கிற வந்து அது செயற்கை உரம்தானங்க இயற்கையாகவே நம்ம சமைச்சி சாப்பிடுறனால வந்து நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு வியாதியும் இருக்காது நல்ல ஹெல்த் ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து இதை பற்றி நான் சொல்லி இருக்கேன்